வணக்கமுங்க நான் வந்து திருப்பூர் பல்லடம் ரோட்டுல வசித்து வர்றேங்க எனக்கு ஒரு கேப் ஒன்னு வேணும் வர நியூஇயருக்கு எல்லாம் ஊர் சுற்றுலா போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்டில் முடிவு பண்ணிருக்கோங்க அதனால ஒரு கேப் விலையெல்லாம் என்ன ஒரு நாலு பேர் உட்கார்ற காரு அப்படின்னா என்ன ரேட்டு வருமுங்க இங்க பல்லடத்து ரோடில் இருந்து ஒரு ஒரு ப ஒரு கிலோமீட்டர் உள்ள இருக்குது வீடுங்க அங்கிருந்து ஒரு ஊட்டி கொடைக்கானலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கறோங்க அதனால ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நீங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்படினுட்டு அது மட்டும் இல்லாம இங்கிருந்து ஊட்டி ஊட்டி போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கிறோம் வர நியூஇயருக்கு அதனால வந்து அந்த ஊட்டி போகறக்கு அந்த டிரைவருக்கு உண்டான சார்ஜ் எவ்வளோ வர்ணும் அப்புறோம் அது மட்டும் இல்லாம ஊட்டி வரைக்கும் போகறங்காட்டிக்கு அந்த டிரைவர் கொஞ்சம் சேஃப்ஃபாவும் இருக்கணும் ஏன்னா குழந்தைங்களோட போகறோம் அதனால அதை எல்லாம் கொஞ்சம் விசாரிக்கிலாம் அப்படின்னு சொல்லி கேட்க்கலான்ட்டு கூப்பிட்டேங்க மத்தபடிக்கி அந்த ஒரு நாலு பேர் உட்கார்ற காருன்னா கிட்டதட்ட ஒரு ரேட்டுக்கு இது கம்மியா வருமா இல்ல ஆறு பேர் உட்கா காருன்னா வ வயசானவங்க ஆறு பேருன்னா நாலு பேர் தவிர அதில் இரண்டு பேரு வயசானவங்க அதனால அந்த காரெல்லாம் கொஞ்சம் வசதியா இருக்குமா வயசானவங்களா போச்சு ஓட்டறவங்களும் நல்லா சிரமமில்லாம ஓட்டணும் கு அதனால கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு ரேட்டுக்கே சொல்லுங்க அது மட்டுமில்லாம நியூஇயருங்காட்டிக்கு ஏதாவது ஆஃபர் ஏதும் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் டூரிஸ்ட் பிளேஸ் வேற அவங்களுக்கு சாப்பாடு அந்த டிரைவருக்கெல்லாம் நாங்க வாங்கி கொடுத்துருவோம் அதெல்லாம் எங்க செலவுங்க அது மட்டும் இல்லாம இந்த கேபுக்கும் அந்த டிரைவருக்குண்டான எல்லா என்னென்னு பார்த்து அனுசரிச்சு சொல்லுங்க ஏதாவது ஆஃபர் ஏதும் இருந்துச்சுன்னா பார்த்து சொல்லுங்க நியூஇயருக்கு இது ஆஃபரு ஒரு மூணு நாள் டிராவல் பண்ணுற மாதிரிங்க திங்ககெழமை நியூஇயர் வருது அதனால அந்த வாரம் சனி ஞாயிரு திங்கள் ஒரு மூணு நாள் போயிட்டு த திங்ககெழமை சாயந்திரம் வீட்டுக்கு வந்துருவோமுங்க அதனால ஒரு அனுசரிச்சு மூணு நாள் ஒட்டுக்கா பேக்கேஜா கேட்கிறேன் பார்த்து என்னெனுட்டு பார்த்து சொல்லுங்களேன் கொஞ்சம் ரேட்டெல்லாம்